ஹலோ ஆ சொல்லுங்கம்மா ஆ சொல்லுங்கம்மா ம் சொல்லுங்கம்மா அதான் தெரியுது லீவுலாம் இப்போ கொடுக்க முடியாதேம்மா பப்ளிக் எக்ஜாம் நடக்குது ஆ லீவ் வந்து அடிக்கடிக்கு போட்டால் பிள்ளைங்க எப்படிம்மா படிக்கும் படிக்கணும் பரிட்சை எழுதணும் ம் இருந்தா இரு சரி பரவாயில்லம்மா சொல்கிறது தெரியுது இருந்தாலும் இப்போது வந்து பப்ளிக் எஸ்ஜாம் எழுதுகிற டைமும்மா நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் எடுத்துட்டால் குழந்தைங்க எப்பிடி படி அது படித்து பரிட்சை எழுத முடியும்மா ஆ சொல்லுங்க நீங்கள் கொஞ்சம் தள்ளிக் கூட வெச்சுருக்கலாம் குழந்தைங்க இப்போது வந்து பப்ளிக்கு எக்ஜாமு படிக்கிற டைமு பரிட்சை எழுதுகிற டைமு நாங்கள் சொல்லித் தர்றதுக்கு முன்னே நீங்களும் நல்லா வீட்டில் வந்து சொல்லிக் கொடுக்கணும் தெரியுதா நாங்களும் நாங்கள் நாங்களும் சொல்லிக் கொடுக்கறோம் என்னா இருந்தாலும் நீங்களும் வீட்டில் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும் சரியா சரிம்மா இதுக்கு பிற்பாடுலாம் அடிக்கடிக்கு லீவு வேணாம் ஏதோ சரி கேட்கறீங்களேன்னு இது ஒரு வாட்டி மட்டும் ஆ ம் சரிங்கம்மா நல்லா படிக்கிற பசங்க அடிக்கடிக்கு லீவு எடுத்துக்க வேணாம் ம் சரிங்கம்மா சரிங்கம்மா ம்